ஒரு நடைப்பயணத்துலங்கும் போது நடைப்பயணத்தின் போது உங்களுக்கு நடந்த அல்லது நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத விஷயம் என்னென்ன அப்படிங்கும் போது கொடைக்கானலில் நாங்கள் தங்கியிருக்கும் போது பக்கத்தில் ஒரு ஏரி மாதிரி இருக்கும் பக்கத்தில் ஏரி இருக்குது அங்கே அது பக்கத்தில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் ஏரின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் தான் தங்கியிருந்தோம் பக்கத்தில் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்ருக்கும் போது இங்கே நிறைய அட்டைப்பூச்சிங்க இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க அப்படி அங்கே தங்கியிருக்கும் போது என்ன ஆச்சு சரி அட்டைப்பூச்சின தெரிஞ்சுடும் வேல செஞ்சுட்டு இருக்கும் போது காடு அந்தமாதிரி பாடு ப பாங்கான இடம் ஏரி தான் போகணும் பக்கத்தில் வந்து ஒரு ஏரி இருக்குது ஒரு சின்ன ர ரவுண்ட் மாதிரி போயிட்டு வரலான்ட்டு போயிட்டு வரும் போது பார்த்தா அட்டைப்பூச்சி இருக்கும் பார்த்துவாங்க பார்த்துவாங்கன்னாங்க கீழே பார்த்த எதுவும் தெரியலை சரி எப்படியும் இருக்காது நம்ம பாத்து போயிட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு போகும் போது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோடய நண்பரோடய கால்லையும் என்னோடய கால்லையும் ஒரு ரெண்டு அட்டைப்பூச்சிங்க ஒட்டிக்கிச்சு அதை வந்து பிடிங்கிலாம் எறியக்கூடாது அவங்க எதிர்பா நாங்கள் எதிர்பார்த்தோம் சரி அட்டைப்பூச்சி ஒட்டிக்க போது தான் போலிருக்குனு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கொஞ்சம் காடு பார்க்கா வ வரும் போது கொஞ்சம் ஒட்டியிருக்கும்னு தான் நினச்சிக்கிட்டே வந்தோம் ரூமில் வந்து பார்த்தா இருந்துச்ச் சரி உடனே என்ன பண்ணாங்கள் பிடுங்கி எறியக் கூடாதுனு சொல்லிட்டு அதுமேலே உப்பு அள்ளி போட்டவொன்னே அதுவே கீழே விழுந்துருச்சு அதுக்கப்புறமா மருந்து போட்டு விட்டாங்க ஸோ எப்போவுமே கா இந்த காடும் அந்த சம்மந்தபட்ட இடத்துல போகும் போதும் அதுக்குண்டான ஒரு இதோடய போகணுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அது எவ்வளோ ல அது எவ்வளோ ரத்தத்தை குடிச்சுதுன்லாம் தெரியாது அட்டைப்பூச்சி ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த விஷயமும் அதுதான் எதிர்பாராமல் நடந்த விஷயமும் அதுதான் எதிர்பாராமல் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா நாங்கள் போயிட்டுருக்கோம் பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிளை மாதிரி இருந்துச்சு சரி கிளை தானன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் கிளை கிட்டே போக போக தான் தெரிஞ்சுது அது வந்து கிளையில வந்து ஒரு பாம்பு சுற்றிக்கிட்டு இருக்குது அது வந்து அந்த கிளையோட கலர்லேயே இருக்குது எங்களுக்கு தெரியல கிட்டே போனத்துக்கு அப்புறம் தான் கூட வந்த நண்பர் வந்து அங்கே பாம்பு இருக்குது யாரும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே கூட இருந்தவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கும் போது ரொம்ப விஷமான பாம்பு க கடிச்சுதுன்னா ஆள் ரொம்ப டேஞ்ஜர் ஆயிடும் ரொம்ப சிவியர் ஆயிடுவாங்க ரொம்ப விஷமான பாம்பு பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கள் ஸோ அது எங்களுக்கு ரொம்ப ப பயமாயிடுச்சி அதுக்காக வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா அதை ஒன்று சொல்லெலாம் இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டுருக்க எடக்கு பக்கத்தில் வந்து கொடைக்கானலில் தான் ஒரு எருமை மாடு அங்கே சொல்லக்கூடிய காட்டு எருமைன்னு சொல்லுவாங்க அந்த எருமைமாட்ட வந்து புலி அடிச்சுட்டு நாங்கள் போகிற இடத்துக்கு பக்கத்தில் இன்னொரு பக்கமாக போனால் அந்த வழியாக போகலாம் ஸோ அந்த வழியில் போகும் போது புலி நடமாட்டம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரொம்ப பயமாயிடுச்சு நான் புலிங்கும் போது நாம் எங்கேருந்து எப்படி வந்து அடிக்குன்னே சொல்ல முடியாது அதுவும் காடு வேறு உதவிக்கு ஆள் கிடையாது ஸோ அது எனக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு அப்புறம் வந்து மலை ஏறும் போதுன்னா மலை நாங்கள் ஏறிக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் மலை ஏறலான்னு சொல்லிட்டு மலை எறிக்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கத்தில் வந்து பெரிய பள்ளம் மிக மிகப்பெரிய பள்ளம் எங்களுக்கு தெரியல கம்பி போட்டுருக்காங்க பனிமூட்டத்தில் எங்களுக்கு தெரியல அது அந்த பக்கமே ரொம்ப பனிமூட்டமாக தான் இருக்கும் பனியில் போகும் போது தெரியல மலையும் அவ்வளோ சாமானியமாலாம் ஏற முடியல சாதாரண சாதாரண ஒரு மலை சின்ன மலை தான் ஏறிடலான்னு சொல்லிட்டு ஏறினோம் முடியல அவ்வளோ ஒரு பனிமூட்டமாக இருந்துச்சு அப்புறம் கூட வந்த நண்பர்கள் தான் வந்து அந்த பக்கம் பார்த்து சொல்லிட்டு எல்லோரும் சேர்த்து இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துட்டாங்க பள்ளமாக இருக்குங்க அந்த பக்கம் போககூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சிலும் கோடு போட்டு ரெண்டாக பிரித்த மாதிரி ஒரு பேப்பரில் பென்சிலில் கோடு போட்டு ஒரு பக்கம் கருப்பு கலரில் பெயிண்ட்டு ஒரு பக்கம் வெள்ளை கலரில் பெயிண்ட் அடிச்சால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்தோம் அதுவந்து என்னென்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக பனி கொட்டிக்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பனியே இல்லை ஸோ அந்த மாதிரி அது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த பாம்பாக இருக்கட்டும் அப்புறம் அந்த பனி விழுந்த இடம் வந்து நான் ரொம்ப எக்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு இடம் இருக்குமா வோ அந்த இடத்துல ஏன்னால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக பனியே இல்லை ஒரு பக்கம் அவ்வளோ பனியாக இருக்குது ஆளே தெரியல அந்த அளவுக்கு பனியாக இருக்குது ஒரு பக்கம் பனிமூட்டமே இல்லை ஸோ அது வந்து நான் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத விஷயம் மலை ஏறும்போது ஃபோட்டோ எடுப்பீங்களானு கேட்டால் மலை ஏறும்போது கை ரெண்டும் மலையில் தான் இருக்கணும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃடைம் கிடச்சுதுன்னாக்கா உட்காந்து கும்பலாக நாங்கள் உட்காந்து கும்பலாக ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம் ஃமொபைலில் உட்காந்து செல்லில் கு கும்பலாக ஒரு இடத்துல உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து திருச்சி மலை கோ மலை கோயில்ல உட்காந்துலாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கோம் திருச்சி கோவிலுக்கு போனப்போ நண்பர்கள் குடும்பத்தாரோடய போகும்போது அங்கலாம் வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கோம் எங்கேயாவது போஸ்ட் செய்வீர்களானா ரொம்ப கம்மிதான் போஸ்ட் செய்கிறதெல்லாம் நண்பர்களுக்கும் அந்த அளவுக்கு அது தெரியாது வாட்ஸப்பில் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் போஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப கம்மி தான் ஸோ அதை மாதிரி தான் இருக்கும் மற்றபடி எதுவும் கிடையாது நடைப்பயணங்கும் போதும் சரி அந்த எதிர் அந்த சொன்ன நடைப்பயணத்தில் நான் சொன்னதுனா அந்த மலையில் நான் பார்த்த அந்த பாம்பு அந்த புலி அடிச்சது அதெலாம் ஏன் வாழ்க்கையில் இன்னும் மறக்கமுடியாது அந்த பனி விழுந்த இடங்கள் வந்து ஏன் வாழ்க்கையில இன்னும் மறக்கமுடியாத ஒரு நிகழ்வு எப்போதுமே என்னால் மறக்க முடியாது அது இன்னும் என்கிட்ட இருக்கும் மற்றபடி அவ்வளோ தான்